சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பார்ப்பதற்கு பொருத்தமான வட்டார பொழுதுபோக்கு நிகழ்வுகள் என்னென்ன அப்புடினா இப்போ வந்து ராணுவ வீரர்களும் வராங்கன்னால் அவங்கலாம் வந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம் இப்போ உள்ளூர்ல உள்ளவங்க அப்பட்னா இப்போ வந்து நிறைய பேரை பார்த்துருக்க மாட்டோம் அவங்க பெரிய பெரிய ராணுவ வீரர்கள்லாம் கண்டிப்பாக அதனால அவங்களாம் திருடர்களை கண்டுபிடிப்பாங்க ஊருக்காக காவல் காப்பாங்கள் இதுமாதிரி வேலையெல்லாம் ராணுவ வீரர்கள் செய்வாங்கள் கப்பலலுக்கு அடியில் போய் எவ்வளோ பெரிய இந்த மக்களுக்காக ராணுவ வீரர்கள்லாம் எவ்வளோ உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க நமக்காக நிறையா ராணுவ வீரர்கள் உயிரையே தியாகம் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதனால வந்து ராணுவ வீரர்கள்லாம் சும்மா லீவ்க்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்பட்னு ராணுவ வீரர்கள்லாம் ரொம்ப பாடுபட்டிருக்காங்க ரொம்ப போராடாடி போராடியிருக்காங்க அதனால அவங்களுக்கெலாம் ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் ராணுவ வீரர்கள் கடவுள் மாதிரி நமக்கு எவ்வளோ உதவியோ பண்ணியிருக்காங்க எவ்வளோவோ செயல்பாடோ பண்ணியிருக்காங்க அதனால அவங்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணக் கூடாது ரொம்ப நல்லவங்க ராணுவ வீரர்கள்லாம் நம்மளுக்காக சு இந்திய இந்தியா அந்த காலத்தில் வந்து சுதந்திரம் எப்படிமா கிடச்சுச்சி நம்ம தமிழ்நாட்ல உள்ளவங்களும் கேரளா வெளியூர்ல உள்ளவங்களும் ரொம்ப சண்டை இந்தியா எனக்கு தான் இந்தியா எனக்கு தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ராணுவ வீரர்கள் தான் உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த இதுக்காக அதனால அவ்வளோலாம் எவ்வளோ கஷ்டம் நம்ம ஒரு உயிரை நம்ம அம்மா அப்பாவுக்காக தான் நம்ம நம்ம உயிரை கொடுப்பமா லவ் பண்ணி விட்டுட்டு போனால் அழுவுறோம் ரொம்ப கேர் பண்ணுறோம் அதனால அப்பட்லாம் இருக்கக்கூடாது நமக்கு வந்து எல்லாருமே தேவை இப்போ ராணுவ வீரர்கள் தேவை அம்மா அப்பா அக்கா மாமா மாமி எல்லாருமே நமக்கு தேவை